சார் நாங்கள் கார் அமுத்திட்டோம்னு சொல்லிவிட்டு நினைக்காதிங்க அங்கேருந்து பயணம் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு பேமண்ட்டு பணமாக செலுத்தணுமா இல்லை வந்து பேமண்ட்டு மூலயமா பே மூலயமா கொடுக்கணுமா என்றதை நேரடியாக சொல்லிடுங்க நாங்கள் போய் சேர்ந்துட்ட பிறகு அதுக்கப்புறம் எங்களுக்கு இப்படித்தான் செலுத்தணும் அதுமாரி கொடுக்கணுன்றதெல்லாம் சொல்லாதிங்க அதே டைமில் எங்களுக்கு வந்து உங்களுக்கு நாங்கள் கொடுக்குற காசு போக மீதி சில்லரை வச்சுன்னுருக்குறீங்களா இல்லையானு சொன்னால் நான் வேறு எங்கேனா சில்லரை இப்போவே வாங்கின்னு வருவேன் அங்கே போய் கேட்டு எனக்கு சில்லரை இல்லைன்னு தொந்தரவு பண்ணாதீங்க இந்த ரெண்டுத்தில் வந்து காசாக கொடுக்கணுமா இல்லை வந்து பேமண்ட் மூலயமா இது மூலயமா பே ஃபோன்பே மூலயமா உங்களுக்கு கொடுக்கலாமான்றத எங்களுக்கு நேரடியாக சொல்லிட்டீங்கன்னால் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறதுக்கு சரியாயிருக்கும்